நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன் அதுக்கு முதலில் நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கம்பொழுது அந்த வேலை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த வேலை எப்படி இருக்கணும்ன்னா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்கிற மாதிரிதான் எனக்கு வேலை பிடிக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்ச வேலை எனக்கு அது ரொம்ப கிடைக்கிறது ரிஸ்க்கான விஷயம் நான் அந்த வேலை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறதுனால அந்த வேலை எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது பட் அதை விட எதோ ஒரு வேலை கிடைச்சாலோ பட் அந்த வேலையை வச்சு கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் ஆரம்பித்து அந்த அந்த பிஸ்னஸில் பல பேர்க்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் என் எதிர்காலத்தில் நான் பல பேருக்கு ஒரு நல்ல ஒரு முதலாளியாகவும் நல்ல ஒரு தொழிலாளியாகவும் நல்ல ஒரு நண்பனாக நல்ல ஒரு மனிதனாக நான் இருக்கணும் அது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பல வே பல ஏழை மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் என் எதிர்காலத்தை நோக்கி நான் நடந்துக்கொண்டு இருக்கின்றேன் அந்த எதிர்காலம் எப்பொழுது நான் நினைத்தது எப்பொழுது நடைபெறும் என்று எனக்கு தெரியலை பட் அதற்காண்டி நான் நிறைய முயற்சிகள் நிறைய எஃபெக்ட் போட்டே தீருவேன் அந்த பிஸ்னஸ் செய்யும்பொழுது கண்டிப்பாக ஏழை மக்கள் அனைவருக்கும் நான் நல்ல ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பேன் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நான் நிறைய உதவிகள் செய்வேன் இதன் மூலமாக என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூரணமடையும் என்று நம்புகிறேன் இது என் எதிர்காலத்தை நோக்கியே பயணித்து கொண்டிருக்கின்றது இதுவே என் எதிர்பார்ப்பாக நான் உணர்கின்றது உணர்கின்றதால் எதிர்பார்த்தது எல்லாம் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நம்புகி